இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து அஞ்சு ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்துப் பதினொன்று ஆறு எட்டு ரெண்டாயிரத்துப் பதினேழு மூன்று இரண்டு ரெண்டாயிரத்துப் பன்னெண்டு நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபது